ஃபோட்டோ கிராஃபிக்கு நான் வந்து ஒரு கோர்ஸ் எதுவும் எடுக்கலை அது வந்து எப்படின்னா ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஈடுபாடு பேஷனேட்டாக இருக்கிறது ஹாபிங்கிறது வந்து என்னென்னா அது வந்து உள்ளாரேந்து வரது நம்மளுக்கு வந்து சில இது வந்து கத்துக்கிட்டால்தான் வரும் சில இது வந்து கற்றுக்காமலே வந்து நம்மள வந்து திறனை உணர்வோம் உணர் வெளிப்படுத்துவோம் அந்தமாதிரி தான் வந்து எனக்கும் ஃபோட்டோ கிராஃபி ஸ்கில்ஸ் ஃபோட்டோ கிராஃபி ஸ்கில்ஸ் வந்து வந்து எனக்கு வந்து யாருமே சொல்லி கொடுக்கல நானாகதான் ஸ்டா நானாகவே சும்மா ஒரு ஒரு ஃபோ ஒரு இயற்கையான ஒரு சும்மா ஒரு வானத்து மாலை நேரத்து வானத்தை எடுக்குறேனா அது வந்து நம்ம எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சும்மா எடுக்காமல் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அழகான வானம் இந்தமாதிரி வந்து இயற்கை வந்து இவ்வளோ பங் பரிசு பங்களிச்சிருக்குது எ எந்த விதத்தில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அழகாக தெரியுது அதில் வந்து எவ்வளோ இது இருக்கும் கதையமைப்புகள் இப்போ வந்து நம்ம சில நேரத்துக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம வெ சின்ன பிள்ளைலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் மேகங்கள் நம்மகூடயே வருது அப்படி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா அந்தமாதிரி ஒவ்வொரு மேகமும் வந்து நான் ஒவ்வொரு வடிவமாகவும் ஒவ்வொரு கேரக்டர் அந்தமாதிரி ஒரு முயலாக இருக்கா இது முதலையா இருக்கா அந்தமாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி அமைப்பிலலாம் கொண்டு வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் இந்தமாதிரி இருக்குது இந்தமாதிரி இருக்குது வானம் வந்து சில நேரத்துக்கு வந்து பிங்கிஷ் பிங்க் கலர்ல இருக்கும் பிங்க் புளூ கலர்ல இருக்கும் சில நேரத்துக்கு வந்து வயிலெட் ஆரஞ்ச் வயிலெட் கலர்ல இருக்கும் வயிலெட் புளூ கலர்ல இருக்கும் சில நேரத்தில் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் சன் சன்கிட்டலாம் இருக்கும்போது ரொம்ப எல்லோ கலர்ல இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் நல்லா ஒருமாதிரி போ போல்ட் கலர்ல இருக்கும் அந்தமாதிரிலாம் இருக்கும்போது அதுவந்து தானாகவே வந்து எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுதான் நம்ம எனக்குலாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கு வந்து நான் பண்ணது அது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன் நானு நானே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு வரேன்